திருப்பூரில் வந்துட்டு நிறையா இடங்கள் இல்லாட்டியும் நான் சில முக்கியமான இடங்கள் இருக்குது திருமூர்த்தி அணை இது வந்து இந்த சைடில்தான் இருக்குது அதுக்கப்புறம் சிவன்மலை அதுக்கப்புறம் சுக்கிரீவர் கோவில் அதுக்கப்புறம் பெருமாள் கோவில் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் நிறையா பார்க்ஸ் எல்லாம் இருக்குதுனு சொல்லலாம் அதுக்கப்புறம் எங்கள் திருப்பூர் மாவட்டத்தில் வந்து பெ பெரி பெருசாக சுற்றிப் பார்க்குற இடங்கள் நிறையா இல்லாட்டியும் ஆனால் சில இடங்கள் தான் இருக்குது இங்கே வந்து சுவாரஸ்யமா இங்கே கார்மெண்ட்ஸ் தான் ரொம்ப வந்து ஃபேமஸ்ஸு ஐ மீன் பனியன் பனியன் பிஸ்னஸ் இங்கே இருக்கிற எல்லாேருமே வந்து மேக்சிமம் அந்த ஒர்க்குக்கு தான் போயிக்கிட்டுருப்பாங்க பனிய பனியன் கம்பெனிக்கு அதுதான் இந்த ஊரில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும் அப்புறம் திருப்பூர் குமரன் காலேஜி இந்த ஊரில்தான் இருக்குது குமரன் வந்து பிறந்த ஊரும் இதுதான் ஸோ திருப்பூரில் பெருசாக நிறையா இடங்கள் இல்லாட்டியும் சில இடங்கள் தான் இருக்குது